சமையலில் வந்து ஒரு ரெசிபி வந்து நான் செய்ய ஆரம்மிச்சேன் அதாவது வந்து எப்படி சொல்றீங்கன்னால் உளுந்தங்களி உளுந்தங்களி வந்து செய்கிறது வந்து எனக்கு சத்தியமாலுமே ஒன்றுமே தெரியாது உளுந்தங்களி செய்யும் போது பார்த்தீங்கன்னா உளுந்தங்களி செய்கிறதுக்கு வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கறது எனக்கு தெரியாது உளுந்தை வந்து ஊற வச்சுக்கிட்டேன் ஊற வச்சு அதை செய் அதை அதை செஞ்சு அதை செய்யும் போது உளுந்தங்க உளுந்தை வந்து ஊற வச்சிடுறோம் உளுந்தை வந்து ஊற வச்சதுக்கு அப்புறம் அதை ஆட்டி எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி தேங்காய் அரைச்சி ஊற்றணும் வெல்லம் இடித்துக் கொட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது வந்து எனக்குத் தெரியாமல் கொழம்பி போய் உளுந்தை மட்டும் ஊற வச்சிடுறேன் உளுந்தை ஊற வச்சு அதுக்கப்புறம் ஆட்டி அதை எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்து வந்து தேங்காய் தேங்காவை வந்து அதை ஆட்டிக்கிறேன் அதை ஆட்டுகிறதுக்கு அது ஒரு ம ஒரு மணி நேரம் எடுத்துக்கிறேன் அந்த ஒரு தேங்காவை ஆட்டி எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வெல்லம் வெல்லம் ஏலக்காய் இதெல்லாம் ஏலக்காய் வறுத்து நுணுக்கி வச்சுக்கணும் அப்றம் தேங்காவை வெல்லத்தை வந்து உடச்சி நல்லா நுணுக்கி எடுத்து வச்சுக்கிறேன் அப்புறம் உடனே என்ன பண்றேன்னால் அடுப்பில் வந்து முதல்ல உளுந்து வந்து உளுந்து ஆட்டி வச்சிருக்கேனில்ல அந்த உளுந்தை வந்து ஆட்டி வச்சதை வந்து தண்ணி மாதிரி ஊற்றி கலக்கி அடுப்பில் வைக்கிறேன் அடுப்பில் வச்சு அப்றம் அந்த வெல்லம் கொட்டி அந்த தேங்காய் தேங்காவை வந்து அரைச்சி ஊற்றி அப்றம் மறுபடியும் வெல்லத்தை இடித்துக் கொட்டி அப்றம் ஏலக்காய் அந்த போட்டிருக்கறத அந்த வாசத்துக்கு கொட்டி அதை கலக்கி அது வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆக்கி அது தெரியாமல் அது வந்து அது செய்யத் தெரியாமல் கொழம்பி போய் தப்பாக செஞ்சு மறுபடியும் அதை ரிட்டன் பண்ணுறதுக்கு கன்ஃப்யூஸ் ஆகி இந்த ரெசிபி வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு செய்வேன் இந்த ரெசிபி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஏன்னால் அந்த உளுந்தங்களி வந்து எனக்கு வைக்கத் தெரியாது அதனால் அந்த உளுந்தங்களியில் வந்து தான் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து செஞ்சேன் மற்ற படி பார்த்தீங்கன்னா உளுந்தங்களி அதுக்கப்புறம் செஞ்சு ஆட்டி கீட்டி அதுக்கப்புறம் எடுத்து வச்சு அப்புறம் அந்த நேரத்தை அந்த நேரத்தவே எனக்கு ரொம்ப நேரம் ரொம்ப ஆகிடுச்சி அந்த நேரம் ஆக உளுந்தங்களி வைக்கிறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு